ஹலோ நிலா ஹோட்டலுங்களா நான் போதுப்பட்டிலேருந்து ஜனனி பேசுகிறேங்க உங்கள் ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்துட்டு நிறைய ஆ நிறையா ஐட்டம்ஸ் மிஸ் ஆகிருக்கு நீங்கள் டெலிவெரி பண்ணதில் இல்லைங்க நாங்கள் ஆர்டர் பண்ணும் போது கரெக்டாக தான் பண்ணியிருந்தோம் ஆனால் நீங்கள் அதெலாம் நோட் பண்ணிங்களா இல்லையா அப்பறம் எப்படிங்க மிஸ் ஆகும் இப்போ நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிகிட்டு கெஸ்டெல்லாம் வந்துருக்காங்க அவங்களுக்குலாம் செர்வ் பண்ணாமல் பரிமாறாமல் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கணுமா ஃபஸ்ட்டு ஆர்டரு எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துருக்குணும்ல நீங்கள் நீங்கள் கரெக்டாக ஆர்ட்ரு பண்ணுவிங்க அப்படின்னு நம்பி தான் உங்கள் ஹோட்டலில் எல்லாம் கொடுத்தோம் ரெகுலராக ஓ ஆர்ட்ரு கொடுத்துட்டு தான் இருக்கோம் வாங்கிட்டு தான் இருக்கோம் சரிங்க நீங்கள் வாங்க வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் மிஸ் ஆகிருக்கோ அது பார்த்து மறுபடியும் ஆர்டரை எடுத்துகிட்டு நாங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுங்க ஆ சரிங்க